சருமத்தை பராமரிக்கிறத்துக்குனா எங்கள் கிராமத்தில் என்னன்னா ஒன்று கத்தாழை இருக்குது பார்த்திங்களா சோத்துக்கத்தாழை அதை வந்து கட் பண்ணி அதோடய ஜெல்லலாம் ஃபேஸ்ல பூசி நல்லா ரொம்ப நேரம் விட்டு ஒரு ஒரு ரெண்டுமணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லா பிரைட்டாக இருக்கும் முகப்பருவும் ஒன்றும் வராது அப்புறம் வந்து ஃபேஸ்ல வந்து ஏதாவது தேம்மல் மாதிரி வரமாதிரி இருந்தால் பெண்கள் வந்து ஏதாவது ஃபேஸ் மஞ்சள் போட்டு டர்மரிக் யூஸ் பண்ணி ஆன்ட்டிபையோட்டிக்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் முடி கொட்டுறதுக்கு ஷாம்பு என்ன பண்ணுவாங்கனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கனால் கிராமத்திலலாம் வந்து கடையில் போய் தேங்காய் எண்ணெ வாங்க மாட்டாங்கள் ஓனாக அவங்களே மரத்துலேருந்து தேங்காய் பறித்து அதை நல்லா உடச்சு காய வச்சு ஒரு பத்து நாள்கிட்ட காய வச்சு நல்லா ட்ரை ஆனவொடன்னே எடுத்துன்னு போய் எண்ணெ கடையில் செக்கு ஆடுவாங்கள் இல்லை மரச்செக்கு அவங்ககிட்ட கொடுத்து ஆட ஆட வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்டா ஆடிஷ்னலாக தலைக்கு தேவையானது எந் சக்கரை வெல்லம் ஒரு சில இதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்கள் அரைச்சு அவங்களே தடவுகிறதால மேக்ஸிமம் கிராமத்தில் யாருக்கும் முடி கொட்டாது எந்த பிரச்சனையும் வராது முடி பிரச்சனை வராது கிராமத்தில் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற எண்ணெயை விட அவங்க அவங்களா ரெடி பண்றதில் வந்து எந்த சைடு எஃபக்ட்டும் இல்லை எந்த ஆடட் கெமிக்கலும் இல்லாததால் எந்த இதுவும் இல்லை அப்புறம் என்ன பண்ணுவாங்கள் முடி நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு வந்து கருவேப்பில்லை இருக்குதுல்ல அதை அரைச்சு சாப்பாட்டிலயும் எடுத்துப்பாங்கள் ஒரு சில பேர் அரைச்சு இதை பிழிஞ்சு நல்லா கா இது பண்ணி ஒரு பாட்டில்ல ஊற்றி அதையும் தடவ ஆரம்பிப்பாங்கள் இது எதுக்குன்னு பார்த்தா முடி கொட்டி வளராத இருக்கும்ல ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கும் அடர்த்தியாக இல்லாதவங்களுக்கு இது பண்ணுவாங்கள் அப்புறம் முகத்துக்கு வந்து வேற ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்கள் ஏன்னா கிராமத்தில் வந்து அந்த அளவுக்கு ரசாயனம் இப்போ எல்லா கிராமத்திலையும் அப்படி இல்லை ஒரு சில கிராமத்தில் இப்போ எல்லாமே டெவ் டெவலப் ஆயிடுச்சு பட் கிராமத்தில் இது பார்த்தா இது ரெண்டுதான் பாட்டி வைத்தியங்கள்லாம் அப்புறம் முடி கொட்டாது இருக்கிறதுக்கு இன்னொரு என்னன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோலை உறித்து மிக்ஸியில போட்டு அரைச்சு மிக்ஸியில கையால் போட்டு நல்லா நசுக்கி அதோடய சாறை எடுத்து தலையில் ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் வச்சுட்டு மறுபடியும் குளிச்சிட்டு வந்தால் வீக்லி ட்வைஸ் வந்து முடி கொட்டுறது வந்து நின்றும் புது முடி வளர ஆரம்மிக்கும் அது வந்து நல்லா க்ரோத்தும் இருக்குது எல்லாரும் வெரிஃபையும் ஆயிடுச்சு